எங்கள் வீட்டுக்கு ஆரோக்கியமான உணவு என்னென்னா நான் காலையில் எழுந்துருச்சி முருங்கைத்தல எங்கள் வீட்டிலே இருக்குதுங்க அதை பறிச்சுட்டு வந்து சூப் போட்டு கொடுப்பேன் அதுக்குள்ளே சீரகம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்கிறதுக்கு விடுவோங்க ஆளுக்கு கொஞ்ச கொஞ்சம் கொடுப்போம் எல்லாம் குடிப்பாங்க அப்புறம் மாட்டில் பால் இருக்குது பாலை குடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சுதான் எல்லாமே குடிப்பாங்க அப்புறம் பசி எடுக்கலைன்னு சொன்னால் அவத்துக்கே பிரண்ட இருவ பிரண்ட வச்சுருக்குறோம் செடி வச்சுருக்குறோங்க அதையை பறிச்சுட்டு வந்து சட்னி அரைச்சி எல்லாேரும் சாப்பிடுவோம் அப்புறம் முருங்கக்கீரை வதக்குவோங்க அவத்துக்கே செங்கீரையெல்லாம் இருக்குது எங்களுதே இருக்குது எல்லாம் தோட்டம் மாதிரி போட்டு விட்டுக்குறோம் அதையும் பறிச்சு வதக்கி எல்லாத்துக்கும் கொடுப்போம் கேரட்டு பீன்ஸு இதெலாம் அடிக்கடி சாப்பிடுவோம் அப்புறம் நம்ம உடம்புக்கு சத்து கிடைக்கோணுன்னா நாங்கள் வந்து ரத்தம் ஊறணும்னால் சுவரொட்டிய எடுத்துகிட்டு வந்து வாரம் வாரம் நல்லா செஞ்சு எல்லாேரும் சாப்பிடுவோங்க நல்லா சத்தாக இருக்கிறக்கு அதெலாம் சாப்பிடுவோம் கீரை அது சாப்பிடுற அன்னிக்கி கீரையை சாப்பிட மாட்டோம் எல்லாம் நல்லதுக்கு நாங்கள் நல்லா சாப்பிடுவோங்க